நான் ஒரு இகாமர்ஸ் கம்பெனியில் ஆன்லைன் மூலியமாக ஒரு ஹெட்செட் ஆட்ரு போட்டிருந்தேன் இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு டெலிவரி பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்கள் அதுவே எனக்கு பெரிய இம்பேக்ட்டாக இருந்துச்சு சரி அந்த புரோடெக்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பொறுத்து இருந்து வாங்கலாம்னு சொல்லி ஒரு வாரம் கழிச்சி வந்த பொருளை நான் கைப்பட வாங்கினேன் ரொம்ப ஆசையாக அந்த பொருளை பிரிச்சு அதை செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு ஏன்னா முதல்ல நான் ஆட்ரு பண்ண ஹெட்செட்டே அது கிடையாது நான் ஆட்ரு பண்ண ஹெட்செட் மாடல் ஒன்று பட் எனக்கு அவங்க டெலிவரி பண்ண ஒரு ஹெட்செட் மாடல் அது ஒ இன்னொன்னு ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக வேற இருந்துச்சு இதுலையும் நம்மளுக்கு பெரிய ஏமாற்றமாக போச்சு சரி இதுதான் வந்திருக்கு இதையாச்சும் நம்ம காதில் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி கேட்டுப் பார்த்தேன் கேட்டுப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய குவாலிட்டி அந்த பில்டிங் குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஏன்னா நான் பார்த்த பாடி பி குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது ஆனால் இந்த பொருள் மாற்றி அனுப்ச்சதில் அதோடய வயரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு அதோடய டெயில் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு கொஞ்சம்கூட எனக்கு பிடிக்கல அதை காதில் மாட்டி ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதில் ஒரு பாட்டு கேட்டு பார்த்தேன் சுத்தமாக அதில் பேஸ்ஸே வரலை இதில் இடைல இடைல இரைச்சல் சௌண்டு வேற கேட்டுக்கிட்டே இருந்துச்சு நானும் பல தடவைகள் அந்த பின்னை கலட்டி மாட்டி பார்த்தேன் அப்புறமும் அந்த இரைச்சல் சௌண்டு ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு சரின்னு யா யாருக்காது ஒருத்தவருக்கு கால் பண்ணலான்னு சொல்லி அந்த ஹெட்செட் போட்டுடே கால் பண்ணேன் கால் பண்ணவங்கள் எதுத்தாப்ல எதிர்முனையில் பேசுறவங்க ஹலோ ஹலோன்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்க நான் சொல்கிறது கேட்கல அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஹெட்செடில் கனெக்ட் பண்ணுறதுல மைக்கும் வேலை செய்யலன்னு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும் இதுதான் என்னோடய ரொம்ப ரொம்ப ஏமாற்றம்தான் அது